எனக்கு பழைய பாடல் தான் பிடிக்கும் பழைய பாடல்கள் வந்து டிரெஸுசில் இருந்து மற்ற எல்லா அர்த்தத்தோடு எல்லாமே பாடல்ஸ்ஸோடு ஒரு ஒரு ஒரு குடும்ப இதாக பங்காக இருக்கும் அதனால் பழைய கால பாடல்தான் எனக்கு பிடிக்கும் இப்போ இருக்கிற பாடெல்லாம் டிரெஸ்ஸும் நல்லா இல்லை அர்த்தமும் இல்லை ஒரு ஃபேம்லியாக ஒன்றும் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரியும் ஒன்றும் இல்லை அதனால இந்த காலத்து பாடல் வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை பழைய காலத்து பாடல்தான் பிடிக்கும்